ஹலோ சார் ஆமாங்க ப்ளம்பர் தான் பேசுகிறேன் ஒரு ஏங்க அதெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியது வேலை இருக்குதுங்க பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சொரண்டி விடணும் உப்பெல்லாம் அரிச்சுருக்குன்னு நீங்கள் சொல்லுறிங்க துரு பிடிச்சிருக்குதுங்குறிங்க அதெல்லாம் நல்லா சொரண்டி விட்டு பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் நல்ல துடச்சி விட்டு அதுக்கப்பறம்தாங்க வேலையே ஆகும் அதனால் ஆள் போட்டு செய்யற மாதிரி தாங்க இருக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்லுறிங்க ஆனால் நாளைக்கு ஒரு ஏழு மணிக்குக்குள்ளே வரமாதிரி தாங்க இருக்கும் அதனால் தான் சொல்லுறேன் அங்கெல்லாம் வரது ரொம்ப சந்தேகந்தாங்க வரத்துக்கு ரொம்ப லேட்டாகும் சார் இல்லை சார் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல இங்கே எனக்கு இன்னொருப் பக்கம் ஒரு காண்ட்ராக்ட் வேலை போயிட்டுருக்குதுங்க இப்போ இந்த கா இந்த காண்ட்ராக்ட்டை முடிச்சதுக்கப்பறம்தான் வரமுடியும் ஆ அவருக்கு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்தேன்னா அப்புறம் அவர் பேசுவார் அதனால் அவருக்கு முடிச்சதுக்கப்பறம்தான் உங்களுக்கு வர முடியும் சார் சரி சார் எத்தனை பைப்பு உடஞ்சிருக்கு

ஆஹான் சரிங்க அதுக்கு எல்லாம் ஆள் போட்டு தான் செய்யற மாதிரி இருக்கும் காசு கொஞ்சம் அதிகமாக வரமாதிரி இருக்கும் பரவால்லீங்களா ஒரு பைப்புக்கு ஒரு முந்நூறுரூவா வருங்க இரநூத்தம்பதுருவா ரொம்ப கட்டுப்படி ஆகாதுங்க நானே கம்மி ரேட்டில் தான் செஞ்சுட்டுருக்கிறன் இல்லைங்க அது செட் ஆகாது ஏன்னா எனக்கு வருமானம் பத்தாதுண்ணே வேலை செய்யறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும் அதுக்கு மெட்டிரியல்ஸெல்லாம் வாங்கணும் என்னோட சார் இரநூத்தம்பதுருவா குறைக்க முடியாது சார் அப்புறம் வேலை செய்யறவனுக்கு சம்பளம் கொடுத்தப்பறம் எனக்கு ஒரு ஐம்பது நூறு கூட இருக்காது அதுக்கு சரி சார் நான் நாளைக்கு ஏழு மணிக்குள்ளே வரக்கு பார்க்குறேன் சார் ஓகேவா சார் ஆ சரி சார்